ஆ கடைங்க

ஆ காய் கெ கிடைக்குமே அதான் அங்கே நல்ல நிறைய காய்கறிலாம் கிடைக்கும் அதான் காய்கறிலாம் கிடைக்கும் ம் ஆ நீங்கள் தான் வந்து வாங்கிக்கணும் பண்ணிணாக்கா என்ன காய்கறி வேணும் சொல்லுங்க நான் சொல்கிறேன் ஆ இருக்கு வெண்டக்காய் இருக்குது கொத்தவரங்காய் இருக்குது காலிப்பூ இருக்குது பீட்ரூட் இருக்குது தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்குது பொடலங்காய் இருக்குது பூசணிக்கா இருக்குது காய்வகைகளில் முருங்கக்காய் இருக்குது காய் வகையில் எந்த எந்த கா காய் வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஃபங்க்ஷனுக்கும் வாங்கலாம் இல்லை வீட்டுக்கும் வாங்கலாம் இப்படி பல ஆ ஆ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் காய்கறிலாம் எல்லாம் புதுசாக அப்போக்கு அப்போ விளையிற காய் கிடைக்கும்

ஆ சரி அதிகமாக வந்து செ எல்லாம் எந்த காய் வேணும்னாலும் சொல்லுங்க எல்லாம் எடுத்து வைக்கின்றேன் ஆ முருங்கக்காய் வேணுமா கத்திரிக்காய் வேணுமா பாவக்காய் வேணுமா பொடலங்காய் வேணுமா எந்த காய் வேணுமோ பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் அது கோஸ் இருக்குது தோ இது பீன்ஸ் இருக்குது உருளக்கிழங்கு இருக்குதுங்க ஆ சௌ சௌ இருக்குது பீட்ரூட் இருக்குது எல்லா காய் வகைகளும் நம்ம கடையில் க ராஜா கடையில் ஆ கொறைச்சியும் வாங்கிக்கலாம் அதே ரோட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போகலாம் ஆனால் கொறைச்சி வாங்க தரேன் அதனால் தப்பில்லை

அப்பனா வேறு வே எதுவும் ஃபங்க்ஷனுக்கு கேட்டாலும் கேளுங்க தக்காளி ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து பத்து ரூபா இல்லை இருபது ரூபா ஆ ஆ அந்த டைம் என்ன ரேட்டு இருக்கோ அப்போ வாங்கிக்கலாம் இருபது ரூபாவான்னு வாங்கிக்கலாம் பத்து ரூபான்னும் வாங்கிக்கலாம் ஆ சரி காய்கறியில் பாவக்காய் வந்து கத்திரிக்காய் எல்லாம் இருபது ரூபா விற்கிது முப்பது ரூபா இருக்குது

ஆ சரி சரி அஞ்சு கிலோ வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கிலோவும் இரு இருபது ரூபா முப்பது ரூபான்ட்டு வாங்கிக்கலாம் ஆ ஆ சரி அடுத்த வாரம் வாங்க